ஈ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு ஆதாரம் வந்து நிறையா இருக்கு லைக் வந்து வந்து விவசாயம் அதிகமாக தான் இருக்கு அப்புறம் வந்து சுயதொழில் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கூடை பின்னுதல் அதே மாரி வந்து பாக்கு மட்டை செய்யறது அதே மாரி வந்து இப்போ வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறையா இருக்கு இப்போ வந்து டூரிஸ்ட்டு ஓரியண்டடாக பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன சின்ன சுயதொழில்கள்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாரி சேவைகள்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து படகு சேவை இருக்கு இங்கே வந்து எ நிறையா ஆறு இருக்கங்காட்டிக்கு அந்த படகு சேவை அதை ஓரியண்டடாக இங்கே தொழில் இருக்கு அப்புறோம் வந்து மக்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அரசு வேலைகளை தான் விரும்புகிறாங்க ஏன்னா வந்து இங்கே எல்லாமே வந்து கிராமப்புறம் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு இங்கே இருக்குறவங்க வந்து இங்கே இருக்கிற ஓரியண்டடாக இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் இங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் என்னன்னா வந்து க கவர்மெண்ட் வேலை இருக்கோ அது எல்லத்தையும் வந்து இங்கே இருக்கிற மக்கள் அனுபவிக்க நினைக்கிறாங்க இங்கே அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து தனியார் ப தனியார் வேலையும் விரும்புகிறாங்க இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து சிப்கார்ட்டு ஈரோட்டில் பார்த்திங்கன்னா சிப்கார்ட் இருக்கு அதே மாரி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து கோயமுத்தூர் வந்து பக்கமாக இருக்கங்காட்டிக்கி கோயமுத்தூரில் அ வந்து தனியார் கம்பெனி நிறையா இருக்கறங்காட்டிக்கு அங்கே இருக்கிற போகவும் மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அப்புறம் வந்து விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் வந்து இங்கே ரொம்ப நிறையா இருக்கு லைக் வந்து மஞ்சள் உற்பத்தி இங்கே தான் அதிகம் அதே மாரி கடலை எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே அதிக ஜாஸ்தியாக இருக்கு உணவு வகைகள் பார்த்திங்கன்னா வந்து கிராம ஒரு கலாச்சாரம் அதாவது லைக் வந்து பாரம்பரிய உணவுகள் வந்து இங்கே நிறையா விற்கிறக்கான நிறைய சான்ஸஸ் இருக்கு